தமிழ்நாட்டில் வந்து கல்வி அப்படின்ற ஒரு விஷயோம் கண்டிப்பாக மாறக்கூடியதாக இருக்கணுன்றதது தான் என்னோடய என்னோடய என்னோடய வேண்டுகோள்னு சொல்லிக்கலாம் என்னோடய தாக்கம்னு சொல்லிக்கலாம் ஏன் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே புத்தகத்தை இப்பையும் படிக்கிறோம் அப்படின்றப்போ எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம கொண்டு வர்றதாம இல்லை அதனால் இப்போது நம்ப சி சிஸ்டமாக இருக்கணும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அதாவது நம்ப கல்வி நிருவாகமே மாறணும்னு நான் நினைக்கிறேன் இப்போது ஓ அதே எக்ஸாம் அதே கொஷின் பேப்பர் அதே சில அதே சிலபஸ் அப்படின்றக்கப்போ மா நம்பளுக்கு நிறையா விஷயங்கள் வந்து நம்ம உலகத்தில் மாறுது அப்படி இருக்கறப்போ ஒரே விஷியத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லல்லை என்னோடய குவ என்னோடய கேள்விக்கு நியாயம் நாணயம் கரெக்டானதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதே புஸ் புத்தகத்தை தான் இப்போயும் நம்ம படிக்கிறோம் அப்படின்றக்கப்போ பழசே எந்தனனை தடவை படிச்சுட்டிருக்கறது உலகத்தில் எத்தன விஷயோம் மாறிடிச்சு எத்தனை விஷயத்த புதுசாக கொண்டு வரணுன்னு நினைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தானே இப்போ படிக்கணும் அப்போ படிக்கிற சிஸ்டம்ன்கிறது ஒன்று மாத்தணும்ல்ல அது தான் என் கண்டிப்பாக மாற வேண்டிய மாற கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் இதுக்கு வந்து தமிழ்நாடு என்ன முன்னேற்றம் எடுக்கலாம் அப்படினு பார்த்தோம்னா ஆ ஃபர்ஸ்ட் அவங்க சிலபஸ்ஸை மாற்றணும் நம்ப எஜிகேஷன் சிஸ்டமை மாற்றணும் அதுக்கப்புறமா நம்ப வந்து ஆசிரியர்களை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து தனியாக தனியா பயிற்சி கொடுக்குணும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி கற்று கொடுக்குணும் அப்புறோம் வந்து எக்சாமினேஷன் அப்படின்ற ஒரு பேட்டர்னை மாற்றணும் இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த நீட் பிரச்சனை எல்லாத்தி எல்லாத்துக்குமே வந்து இந்த மார்க் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்ரா ஒரு பெரிய முற்று புள்ளியாக இருக்குது சில பேர்த்தோட வாழ்க்கையில் அதனால இந்த மார்க்கிங் சிஸ்டம் அப்படின்றத மாற்றினாலே பாதி விஷயோம் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்ப தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி மார்க்கிங் அப்படின்ற ஒரு இது இதுமாதிரி வருது பட் ஆனால் வெளி ஆள் வெளி நாட்டிலலாம் பார்த்தோன்னா மார்க் அப்படின்றத யாரும் மதிக்க கூட மாட்டாங்க அவங்களுக்கிட்ட இருக்க திறமையை மட்டும்தான் மதிச்சு மதிப்பாங்க அதே மாதிரி நம்பளுக்கும் இருந்தால் இந்த மாதிரி நீட்னால் அந்த பிரச்சினை எல்லாம் நடக்காமல் இருந்திருக்கலாம் அதுதான் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த நீட் அப்படின்றத பற்றி நான் பேச விரும்பலை பட் அதை அதை தவிர்த்து மார்க்கு படிப்பு அப்படின்றத தவிர்த்து ஒரு ஓ ஒருத்தருக்கு இது தான் வரும் அப்படின்றத சொல்லி கொடுத்து அவரை வளர விடுறது எவ்வளோ பெரிய நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன்